இந்தியாவிற்கும் வெளி மாநிலத்திற்கும் கலாச்சாரம் ஒப்பிடும்போது இந்தியாவில் கலாச்சாரம் அதிகமாக பின்பற்றப்படுகிறது இதில் இந்தியாவில் மூன்று வகையான மதங்கள் உள்ளன இந்து கிறிஸ்டின் முஸ்லிம் போன்ற மதங்கள் இருக்கின்றன வெளி மாநிலத்தில் இந்த மாதிரி மதங்கள் அதிகமாக கிடையாது இந்தியாவில் மொழிகள் அதிகமாக பேசப்படுகின்றன வெளி மாநிலங்களில் மொழிகள் அதிகமாக பேசப்படுவதில்லை வெளி மாநிலங்களில் பெண்களுக்கு சட்டம் என்பது கிடையாது அது இந்தியாவில் சட்டம் என்பது பெண்களுக்கு மட்டும் மிகவும் கடுமையாக உள்ளது கலாச்சாரத்திற்கு இந்தியா முதன் முதன்மையாக உள்ளது இதனால் வெளி மாநிலங்களில் உள்ளவர்கள் இந்திய கலாச்சாரத்தைப் பார்த்து வியப்படைந்து போகின்றனர் இந்தியாவின் கலாச்சாரத்தை பார்க்க வெளி மாநிலங்களில் இருந்து வந்து நிறைய பேர்கள் பார்த்து வியப்படைந்து போனார்கள்